நான் வந்து என்சிசி சேர்ந்த பின்னாடி யூனிஃபார்மோடு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டேன் அதை பார்த்து எங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்க என்ன போலீஸ் ஆகிட்டியா அதுக்குள்ள அப்புடினு கேட்டாங்க அது ஊருக்குள்ளே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டப்போ அந்தமாதிரி நடந்திருக்கு நிறையா நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் நைட்டு டையத்தில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நைட் டைம்னா நம்ம எங்கேயாச்சி பரைடு முடிச்சுட்டு இல்லை நம்ம கேம்ப்புக்கு போய்ட்டு வெளியே வரும் போது நைட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம்னா அட போலீஸ்காரன் அந்தமாதிரி மைண்ட்செட்டு அவங்களுக்கு இருக்கும் பார்ப்பாங்க அப்படி அந்தமாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு